ஐயாயிரத்தி எழு நூற்றி அறுபத்தி நாலு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நாலாயிரத்தி எழு நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது நாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு